அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வந்து நம்ம கடைசியில் வந்து நம்ம ஏஜென்சியில் தான் வந்து ஒரு வண்டி ஒன்று எடுத்துருந்துச்சி வண்டி ஒரு ட்ரைவர் ஒன்று எடு இது பண்ணுச்சிங்க கோயமுத்தூர் டு சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துச்சுங்க நல்லபடியாக போயிட்டு கூட்டிட்டு வந்தாருங்க ஃபேமிலியோடு தான் போயிட்டு வந்தோம் அன்றைக்கு நைட் டைம் வேற அண்ணன் நல்லபடியாக பார்த்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்தாருங்க அதே வண்டி தாங்க அடுத்து ஒரு பங்க்ஷன் ஒன்று வருதுங்க வர்ற இருபத்தெட்டாந்தேதி வந்து ஒரு பங்க்ஷன் ஒன்று இருக்குது நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறோங்க எல்லாம் சே சொந்தமாக திருச்சிக்குப் போயிட்டுக்கிறோம் இப்போ திருப்பூர் டு திருச்சி வரைக்கும் போகணுங்க அதுதான் ஒரு வண்டி வந்து தேவைப்படுதுங்க அதே வண்டி இருந்தால் பரவாயில்ல அந்த வண்டி தான் நல்லாயிருந்துச்சிங்க அண்ணா அந்த ட்ரைவரும் வந்து நல்லா பேச்சுக் கொடுத்தாப்புல நல்லபடியாக பார்த்துக்கிட்டாப்புல அதுதான் அதே வண்டி வந்து கொடுத்தீங்க அப்புடின்னா பரவாயில்ல வேறு அன்றைக்கி பட்ஜெட்டும் வந்து நல்லா கரெக்டான பட்ஜெட்டில் இருந்துச்சிங்க ஒரு பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு அதே மாதிரி இங்கே திருப்பூர் டு திருச்சிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டேங்க இருபத்தெட்டாந்தேதி போனோம் அப்புடின்னா ஒரு ஒன்றாந்தேதி போல் தான் வர்ற மாரிருக்கும் அது வரைக்கும் வண்டி நீங்க போயிட்டு விட்டுட்டு திருப்பி இன்னொரு தடவ கூட வந்தீங்கன்னால் கூட பிரச்சனயில்ல இல்லைன்னா வண்டி வந்துட்டு அங்கேயே ஏறி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கூட வண்டியில் அப்படியே எங்களை கூட்டிப் போனாலும் பிரச்சனயில்லங்க ரேட்டு மட்டும் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் அதே வண்டி தாங்க வேணும் அதே வண்டி அதே ஆளிருந்தா கொஞ்சம் பரவாயில்லங்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்னென்னு அட்வான்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள் அதை கொடுத்துட்டுப் போகிறேன் இருபத்தெட்டாந்தேதி போல் மட்டும் ஒரு நைட்டு போல் வாங்க ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி போல் திருப்பூர் அட்ரஸ் தாங்க அட்ரஸ் முன்னாடியே ஒரு தடவ வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறேன் நான் அதனால அட்வான்ஸ் கொடுத்துட்டுப் போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துட்டு போகிறேன் இருபத்தெட்டாந்தேதி ந சாயங்காலம் போல் அப்படியே வந்துடுங்க வந்தீங்க அப்புடின்னா கிளம்பிக்கலாங்க கிளம்பி என்னப் பண்ணும் ஒரு ஒன்றாந்தேதி போல் தான் வர்ற மாதிரி இருக்கும் மூணு நாள் பேக்கேஜு மாதிரிங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னென்னு சரிங்க சரி நன்றிங்க